எங்க ஊர் கிராமங்கறதனால் அங்கவுள்ள மக்கள் அப்படினு பார்த்தோம்னா மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்குலாம் மில்லுக்குத்தான் போவாங்க மில்லுக்கு போய்ட்டு குறிப்பாக விழாக்காலங்களை பொறுத்தவரைக்கும் மில்லுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் காத்திருந்து அவங்க எப்படி அந்த முன்னாடி எதாச்சும் ஒன்று அரைச்சிருக்காங்களானு செக் பண்ணிக்கிட்டு பிகாஸ் வேற ஒன்று அரச்சியிருந்தா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருன்றதனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன போடணுமோ அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு அந்த விலையெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக அரச்சிகிட்டு வருவாங்க முக்கியமாக இது கூட்டமாக போய் அரச்சிகிட்டு வருவாங்க ஒரு சீசனில் மட்டும் அது பிரபலமாயிருக்கும்